என்னுடைய தாய்மொழி வந்து தமிழ் வந்துட்டு அடுத்து வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்து நிறைய ஸ்டோரீஸ் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அதே மாதிரி எனக்கு ஸ்கூல்ல வந்துட்டு செகேண்ட் லேங்குவேஜ் வந்து ஹிந்தி ஹிந்தியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதனால் வந்துட்டு ஹிந்திலையும் நிறைய புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன் அதே வந்துட்டு ஹிந்தில தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் ஆன புக்கை வந்து நான் இங்கி ஹிந்தில படிச்சிருக்கேன் ஆனால் ஹிந்தியில வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு படிக்கிறதுக்கே ஏன்னா ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அதனால் அதுவே வந்து தமிழ்ல படிக்கும் போது எனக்கு ஃபுல்லா வந்து புரிஞ்சது அதுவே ஹிந்தியில படிக்கும் போது அவ்வளோக்கா எதுவும் தெரில அதே வந்து ஹிந்தி வந்து நல்லா தெரிஞ்சது தெரிஞ்சிருந்துச்சினால் எனக்கு ரொம்ப ஹிந்தி நல்லா தெரிஞ்சிருந்துச்சினால் அது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈசியாக இருந்திருக்கும் அதேமாதிரி தமிழ்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கள் மற்ற லேங்குவேஜ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கள் அதனால் வந்துட்டு நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து நாம தமிழ் நாம் தமிழ்ல பேசுகிறோம் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ்ல தெரியாமல் இருக்கும் போது நம்ம எப்படி மற்ற லேங்குவேஜ் புக்கெல்லாம் படிக்க முடியும் அதனால் இந்த மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு ஒரு ஒரு இதை கொண்டு வந்ததனால நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஸாக இருக்குது அதே மாதிரி திருக்குறளும் வந்துட்டு எல்லா காலத்துக்கும் யூஸ் ஆகும் நடந்து முடிஞ்சது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அடுத்து நடக்கப் போஇறது அப்படின்னு எல்லா காலத்துக்கும் அதில் வந்து திருவள்ளுவர் எழுதிருக்கார் அதனால் எல்லாரும் வந்துட்டு அந்த புக்கை படிக்கணும் அதுனால் அதனால நிறையா வந்து யூஸ் இருக்குது அதே மாதிரி இப்போ ரீசெண்ட்டாக கொரோனாவோட வந்துச்சு அதை கூட திருவள்ளுவர் வந்து அப்போவே எழுதி வச்சிட்டு போயிட்டார் அந்த மாதிரி தான் நம்ம அந்த புக்கை வந்துட்டு த எல்லா எல்லாரும் படிக்கணும்